உடல் எடையை அதிகரிக்க முயற்சிப்பவருக்கு உங்கள் கிராமத்தில் பயன்படுத்தப்படும் பிரபலமான சில வீட்டு வைத்தியங்கள் யாவை இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன சொல்ல வரேன்னா தேனை வந்து பச்சை தண்ணி இட் மீன்ஸ் கூல் வாட்டர் அதில் வந்து நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா வெயிட் வந்து அதிகரிக்கும் அப்டினு சொல்லிட்டு ரொம்ப காலமாக சொல்லிட்டுருக்காங்க அப்புறோம் முந்திரி பிஸ்தா பாதம் இதெல்லாம் வந்து கிராமத்தில் கிடைக்காது இருந்தாலும் வந்து இது வந்து இது நைட்டு ஊற வச்சுட்டு காலைல எழுந்துருச்சி ஒரு கொஞ்சம் நாள் சாப்பிட்டிங்ன்னா வெயிட் வந்து நல்லா கூடும் அப்பறம் இன்னொன்று வந்து பச்சை வாழை பச்சை வாழையை வந்து பச்சை வாழைப்பழம் அதை வந்து சாப்பிட்டம்ன்னா வெயிட் கூடும் அப்புறம் நைட்டில் வந்து பால் குடிக்கணும் இதெல்லாம் வந்து செஞ்சிங்கன்னால் வந்து கிராமத்தில் வந்து நமக்கு கிடைக்கிறது பால் கிடைக்கும் தேன் கிடைக்கும் இதெல்லாம் வந்து கிடைக்கும் இதெல்லாம் வந்து பண்ணீங்கன்னா வந்து அதி வெயிட் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோ தான் நன்றி